ஹலோ ஸ்விகியா அண்ணா நான் கிருஷ்ணகிரி வஹாப் நகர்லேருந்து பேசுறேண்ணா லாஸ்ட் டைம்மு மட்டன் பிரியாணி அஞ்சு கிலோ ஆர்ட்ரு பண்ணிணோம்ல்ல ஒரு வீட்டில் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதுக்கு டிஸ்கவுண்ட்டும் ஏதோ கூப்பன் கொடுத்திங்க அதே மாதிரி நாளைக்கு வந்து வீட்டில் விசேஷம் இருக்குது அதே மாதிரி மட்டன் பிரியாணி அஞ்சு கிலோ கொடுத்துடுங்க கூட வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த வெங்காய சட்னி இன்னும் ரெண்டு மூணு ஸ்வீட்டு எல்லாம் சேர்த்து கொடுங்க எதாவது டிஸ்கவுண்ட் இருந்தால் அதுவும் கொடுங்க லாஸ்ட் டைம் டிஸ்கவுண்ட் கூப்பன் இருக்குது அந்த கூப்பன் வந்து எவ்வளோ அமெளண்ட்டாகுதுன் சொல்லிட்டு அதில் கழிச்சுசிட்டு மீதியை வந்து எவ்வளோ கொடுக்குணுன் சொல்லுங்க நாளைக்கு காலையில் ஒம்பது மணிக்கு எடுத்துன்னு வந்து வீட்டுக்கிட்டே கொடுத்துருங்க ஓகேயா